நாமக்கல் எம்எல்ஏ நாமக்கல் எம்எல்ஏ பற்றி கருத்து வேறுபாடு என்னன்னா நம் தலைவர் ஆதி ஆஇஆதிமுகவின் கேபிபி பாஸ்கர் அவரு வந்து நிறைய நம் சமூகத்துக்கு நிறைய உதவி பண்ணிணாரு அம்மா அதாவது ஜெயலலிதா அம்மா சார்பாக இருந்து மக்களின் பிரதாகமாக இந்த மாதிரி இந்த ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல தண்ணி வசதியை போட்டு கொடுத்தாரு பைப்பு போட்டு பஸ் ஸ்டாண்ட்டு நல்ல கூடம்லாம் நிறையா கட்டி கொடுத்தாரு ஒவ்வொரு ஏழைகளுக்கும் இது பண்ணாங்க அம்மா உணவகத்தில் வந்து நல்லபடியாக இப்போ இது பண்ணி கொடுத்தாரு ஓட்டு போட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்தில் வந்து எல்லா எல்லா இதுலேயும் வந்து துறைமுகத்துலேருந்து நல்லபடியாக ஒரு இது கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்லபடியாக சால்வாக முடிச்சு கொடுத்தாப்புல இது மற்றும் இல்லாமல் பொது மக்களுக்கு சேவை செய்யிறன்னு சொல்லிட்டு அவரோட காசு எல்லாம் இது பண்ணி அதை எப்படி சொல்லானா இந்த மாதிரி ஏழைகளுக்கு குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட்டு நிறையா வந்து செலவு பண்ணார் அது எம்எல்ஏ அதாவது கட்சி எலக்ஷன் மீட்டிங்கு இது உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டால் நம்ம அம்மா அவரு பார்க்காம ஜெயலலிதா அம்மாவை ஜெயலலிதா அம்மாவை பார்த்து செலவு பண்ணி இப்படியா சரி அம்மாக்காக இப்படி பண்ணும் அம்மா பெயரு நிறையணும் நிலைக்கணும் அம்மா பெயரு நிலைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் மனசயும் இன்னும் தாழ்மைப்படுத்தி நல்லபடியா முன்னேற்றி சரி நம்ம கட்சியில் வந்து ஆஇஆதிமுக தோற்கக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் தேசிய மற்றும் அரசங்களால் உள்ள மாவட்டத்தில் எங்கள் எம்எல்ஏ எங்கள் ஊரில் நாமக்கலில் மாவட்டத்துறை பணிகள்லாம் நல்லபடியாக சரி கருத்து வேறுபாடின்றி எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக முடித்து கொடுத்தாரு முடியவில்லை தொழில்கள் பாதி தனியாக இந்த மாதிரி அமௌண்ட்டு செட்டில்மண்ட்டு எல்லாம் தனித்தனியாக கொடுத்தாப்புல